பருவ காலம் என்பது ஒவ்வொரு காலம் கட்டத்துக்கும் தகுந்த மாதிரி மாறிக்கிட்ருக்குது இன்று இந்தியாவில் சுற்றுச்சூழல் வந்து மாசுபட்டு கிடக்குது அதுக்கு யார் காரணம் மனுஷன் காரணம் டயர் எரிக்கிறான் ரப்பர் எரிக்கிறான் ப்ளாஸ்டிக் எரிக்கிறான் இதனால் எரிக்கும் போது அதனுடைய வாய்வுகலாம் என்ன செய்யுது காற்றின் மூலமாக பரவுது அதுலேயும் மனுஷனுக்கு கேடு விளைவிக்கிறது இன்னும் பல வருடங்களில் நிலப்பரப்புகளில் ஆறுகளும் காடுகள் இந்த மலை எல்லாம் இருக்குது குன்று இருக்குது வயல்லாம் இருக்குது ஆனால் பெரும் மாசுபட்டு கிடக்குது எல்லாம் மாறிக்கிட்டுருக்குது மனுஷன் வந்து என்ன பண்ணுறான் மரத்தை வெட்டுறான் மண் அள்ளுறான் மழை பெய்ய மாட்டுது இதனால் பருவம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்ட்டில் பெய்கிற மழை பள்ளடத்தில் பெய்ய மாட்டுகிது இதுக்கெலாம் என்ன என்ன காரணம் இதான் காரணம் மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை சேதப்படுத்தி கொண்டு இருக்கிறான் அதனால் பருவங்கள் மாறிக் கொண்ட்டுருக்குது இது மிகப்பெரிய சவாலாக இருக்குது இப்போ கூட சென்னையில கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ உயர்ந்த அடுக்கு மாடி குடியிருப்பாக கட்டி வச்சுருக்குறான் மாடி வீடு தண்ணி எங்கே போகும் குளமில்ல குட்டை இல்லை கம்மாய் இல்லை எதுவும் இல்லை தண்ணிர் வீட்டுக்குள்ளே தான் வரும் தண்ணி போகிறதுக்கே வழி இல்லை இப்படி குளங்களையும் கம்மாய் கம்மாய்களையும் அழித்து பில்டிங் கட்டி வச்சிருக்கிறான் இதனால் என்ன செய்யும் நீர் மாசுபடும் நிலம் மாசுபடும் நிறையா தொற்று நோய்கள் ஏற்படும் அதெல்லாம் மனிதனுக்கு பல கேடுகள் உருவாகும் இப்படி பருவங்கள் என்ன செஞ்சிட்டுருக்குன்னா மாறிக்கிட்டு இருக்குது இப்போ குளிர் காலம் இருக்குது இப்போ குளிர் காலம் பனி காலம் இது என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டையும் சேர்த்து கார்க்காலன்னு சொல்கிறான் ஐப்பசி கார்த்திகை

தமிழில் நம்ம மக்கள் வந்து அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பெயர் வச்சிருக்கிறான் ஆனால் அந்த பருவம் எல்லாம் இப்போ என்ன செஞ்சிட்டுருக்குது மாறிக்கிட்டுருக்குது ஒவ்வொரு பருவத்துக்கும் பருவம் வரும் போது மழை பெய்யிது மழை பெஞ்சப்போ அடுத்து பருவம் மாறுது இப்படித்தான் இருக்குது ஆனால் இது இன்றைய பொழுதில் காலங்களில் கோடைகாலமாக இருக்கட்டும் குளிர் காலமாக இருக்கட்டும் வெயில் வாட்டி வதைக்கி எடுக்குது